ம் நடத்துறாங்க இப்போ பார்த்தீங்க அப்டின்னா சுகாதார துறையிலேருந்து இப்போ டெங்குலாம் நிறைய வந்துச்சி பார்த்திங்களா அப்போலாம் வந்துட்டு ஒவ்வொரு வீதியாக வந்து மருந்து போடுறத இருக்கட்டும் ஒவ்வொரு சாக்கடையிலேயும் வந்து சுத் தூய்மை படுத்துறதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணிணாங்க அதேமாதிரி இப்போ டெங்கு வந்ததுக்கப்பறோம் ஒவ்வொரு வீடாக வந்து உள்ளே இருக்க சேகரிப்பு தண்ணீர் சேகரிப்பு தொட்டியெலாம் வந்து சுத்தப்படுத்தி அதில் வந்துட்டு மருந்து கொசு வராமல் இருக்கிறதுக்கு மருந்து போடுறதா இருக்கட்டும் அதேமாதிரி வீட்டில யாருக்காது டெங்கு வந்துடுச்சு அப்புடின்னா மற்றவங்களுக்கு எப்படி வராமல் பாதுகாக்கறதுன்னு சொல்லிட்டு தொலைக்காட்சியில் வந்துட்டு விளம்பரம் அளிக்கிறதாக இருக்கட்டும் அதேமாதிரி வந்துட்டு டெங்கு வந்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஊக் ஊக்கமாக போய்ட்டு எதுவும் ஆகாது அப்டின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஆறிதலு ஒரு நட்புறவாக பேசுறதாக இருக்கட்டும் யார்ட்டையும் மூஞ்சி சுழிக்காமல் வந்துட்டு எந்த கேள்வி கேட்டாலும் நல்லதாக ப பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணுணாங்க அதேமாதிரி இப்போ டெங்கு வந்தப்போது அதேமாதிரி கொரோனோ வந்தப்போது வந்துட்டு ரொம்ப தூய்மை பணியாளர்கலெலாம் வந்துட்டு ரொம்ப நல்லா வேலை செஞ்சாங்க எப்புடின்னா ஒவ்வொரு வீதியும் சுத்தம் பண்ணுறது நோய் வரமால் இருக்கிறதுக்கு மருந்து தெளிக்கிறதாக இருக்கட்டும் அதேமாதிரி வீட்டுக்கு யாருக்காவது கொரோனா வந்துடுச்சு அப்புடின்னா மற்றவங்களுக்கு வரமால் காப்பாத்துக்கிறது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் தனியாக வச்சு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மருத்துவரை போட்டு கண்காணிக்கிறதாக இருக்கட்டும் எல்லாம் வந்து சிறப்பாக பண்ணிணாங்க அதேமாதிரி கொரோனா டெங்கு மலேரியாலாம் மலேரியா அப்புறோம் அம்மை நோய்லாம் வரும்போது தடுப்பூசி போடுறதா இருக்கட்டும் அதேமாதிரி பால் விற்பனைகள்லாம் சிறப்பாக பண்ணிணாங்க அந்த நேரத்தில் சாக்கடை தண்ணீர் அதேமாதிரி வந்துட்டு இப்போது ஒருத்தருக்கு வீட்டில கொரோனா வந்துடுச்சு அப்புடின்னா அவங்களால வெளியே போகமுடியாது வெளியே வந்துட்டு போக கூடாதுன்றுவாங்க அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே இருந்து மளிகை சாமானுவோ அத்தியாவசிய பொருட்களெலாம் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா அப்போ வந்துட்டு அவங்களுக்காக வாங்கிட்டு வந்து வீட்டில கொடுக்கறதா இருக்கட்டும் வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்கறக்கு வந்துட்டு எந்த நோயும் பட வர கூடாது அப்படிங்கறதுக்காக அவரும் முழுமையாக வந்து நோய் தெளிப்பானை வச்சு அவர் தூய்மையாக சுத்தம் பண்ணிகிட்டு ஓ அவங்க வீட்டுக்கும் வந்துட்டு போக கூடாது இல்லையா அவங்கள வந் அவங்கள தனியாக தங்கவச்சு பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இந்தமாதிரி நல்லா பண்ணிணாங்க அதேமாதிரி வந்துட்டு வீதியில் ரோட்டில சாக்கடை சுத்தம்கரிப்பு ம சுத்தகரி மறுசுழற்சி மையத்தில் வந்துட்டு வந்துட்டு எந்த நோயும் பராமரிக்கிறதுக்கும் எல்லாம் பண்ணாத இருக்கட்டும் இந்தமாதிரி எல்லாம் நல்ல விஷயங்களை பண்ணிணாங்க பண்ணுறாங்க அதேமாதிரி அரசு வந்துட்டு இந்தமாதிரி ஒவ்வொரு பள்ளியிலும் அரசு பள்ளிகளாக இருக்கட்டும் தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும் வந்துட்டு இந்தமாதிரி நோட்டீஸ் அனு அதாவது ஒரு விழிப்புணர்வு அட்டையை அனுப்புறது இந்தமாதிரி போய்ட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணுங்க இந்தமாதிரி டெங்குலேருந்து எப்படி போகறவு ஒருத்தனை காப்பாத்துவது எப்படி வந்து வராமல் தடுக்கிறது கொரோனா எப்படி வராமல் தடுக்கிறது வராமல் இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் இந்தமாதிரி எல்லாம் சொல்றதாக இருக்கட்டும் அதேமாதிரி மலேரியாவிலருந்து அம்மை நோய்கள்லிருந்து எப்படி வராமல் பாதுகாக்கலாம் எப்படி வந்துட்டு ஒரு வ விழுப்புணர்வு எப்படி வந்துட்டு ஒரு நோயில்லா வாழ்வை வந்து வாழ்கிறது அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே சிறப்பாக சொல்கிறாங்க ஒரு நாடகமாக வந்துட்டு அதை வந்து பண்ணிணாங்க பண்ணுறாங்க இந்தமாதிரி வந்துட்டு பண்ணும்போது இந்தமாதிரி வந்து எல்லா இடத்திலியும் பண்ணும் இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு நகரத்தில் பண்ணிட்டு செய்தியை சொல்லிட்டு தொலைக்காட்சியில் சொல்லிட்டு செய்தி தொலைக்காட்சியில் சொன்னதுனால் பிரபலம் அந்தமாதிரி ஒரு கிராமத்துலேயும் போய் சொல்லணும் கிராமத்தில் இருக்க பள்ளி க அரசு பள்ளிகள்ல போய் சொல்லணும் பள்ளிகள் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க அப்புடின்னா அவங்க வந்துட்டு அவங்க வீட்டில போய் சொல்லுவாங்க அம்மா வீட்டில போய் சொல்லி இந்தமாதிரி வீட்டில இருக்ககூடாது தண்ணிர் தேங்கி நின்னால் வந்து டெங்கு வருது டெங்கு வந்தால் சுடு தண்ணிர் வச்சு குடிக்கணும் இந்தமாதிரிலாம் சொல்லும்போது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல பொது அறிவு வளரும் இதனால்தான் வருது டெங்கு இந்த கொசு வந்து கடிச்சு கொ கொசு கடித்து நம்ம இருந்து ரத்தம் மட்டும் எடுக்கிறதில்ல அது வச்சு இருக்குற ரத்தத்தை அது இருக்க ஒரு நச்சு தன்மை நம்ம உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்பறந்தான் வந்துட்டு எடுக்கும் அந்தமாதிரி சொன்னால்தான் வந்துட்டு அவங்க வீட்டில இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டுக்கு எப்படி வருது எப்படி போகுது எதனால் வருது எதுவுமே தெரியாது அவங்க எப்பயும் போல் வந்துட்டு தண்ணிர் தேக்கி வச்சிட்டு கொசு வருது கொசு வருது கொசு வருதுன்னு பார்க்கமாட்டேங்கிறாங்க அப்புடின்னா அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க அரசு ஊழியர்கள் மட்டும் இதுமாதிரி தண்ணிர் தேங்கி நிக்கிறது வந்து சுத்தம் பண்ணுங்கனாதான் அவங்களுக்கு தெரியும் தண்ணிர் தேங்கி இருக்கிறதுனால கொசு வருது அப்போதான் வந்துட்டு தண்ணிர் தேங்கி நிக்காமல் பார்த்துப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்துட்டு பண்ணுறாங்க நாடகமெலாம் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப உபயோகமாக இருக்குது எல்லாத்துக்கும் நோய் வராமல் எல்லோரும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ன்னு சொல்லிட்டு வாழ் வாழ்ந்துட்டிருக்காங்க